கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பயிர்கள் வந்து அரிசி கரும்பு கோதுமை பருத்தி அதலாம் விளைக்கிறாங்க அரிசி வந்து நம்ம நம்ம டெய்லி டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ற தேவை தான் அரிசி அப்புறம் கரும்பில் வந்து சாறு செய்வாங்க கரும்பு சாறு அப்புறமா அந்த பணங் அந்த கரும்புலேருந்து தான் அந்த சர்க்கர அதெல்லாம் உருவாக்குவாங்க அப்புறம் கோதுமையில் வந்து சப்பாத்தி பூரி அதெல்லாம் செய்வாங்க அப்புறமா பருப்பு வகைகளில் வந்து துவரம் பருப்பு அப்புறம் பாசி பருப்பு அதுலல்லாம் குழம்பு செய்வாங்க அப்புறமா நிறைய பழங்கள் பருவ கா பழங்கள் காய்கறிகள் அதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்றதுதான் அப்புறமா வந்து பருவ பருவத்தில் என்னென்ன பயிர் விளையும்னா இப்போ வந்து மழை காலத்தில் வந்து நெல் ராகி அந்த பயிர்கள் விளையும் அப்புறமா வந்து வெயில் காலத்தில் வந்து மாம்பழம் மாம்பழம் இளநீர் நுங்கு அப்புறமா அந்த தர்பூசணி அப்புறமா அந்த மஸ்க்கு மெலனு முலாம் முலாம் பழம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மஸ்க்கு மெலனு அதலாம் வந்து வெயில் காலத்தில் வரும் அது எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம்